பெரிய தொழில்லாம் சின்னத்தொழில்ல எப்படி பாதிப்பு அடைய வைக்குதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்விக்கி அந்த மாதிரி கடைங்கள் பெரிய பெரிய கடைங்கள் சின்னச்சின்ன கடைங்களை இது பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்கன்னு தெரில அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில இருந்துக்கிட்டே எல்லா பொருளையும் இப்போது ஆர்ட்ரு பண்ணி ஆர்ட்ரு பண்ணி வீட்டுக்கே வரவழைக்க ப்ளான் பண்ணிட்டோம் இப்போ அந்தளவுக்கு கல்ச்சர் போயிடுச்சு அது இதே நம்ம போய் நேர்ல வாங்கியிருந்தால் அந்த ஒரு ஃப்யூ இது நம்ம பார்த்து தொட்டு உணர முடியும் நம்மளால ஈஸியாக வாங்கிக்கமுடியும் நம்ம அதை பார்க்காத எங்கேயிருந்தோ தூரத்திலேருந்து பெரிய பெரிய இது அமேசான்லேருந்தோ அப்படி ஒரு கம்பெனிலேருந்தோ ஆர்ட்ரு பண்ணி இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம் அது சின்னச்சின்ன தொழிலை ரொம்ப பாதிப்படையுது அவங்களும் சின்னச்சின்ன ப்ராடக்ட்ஸ்ஸை வச்சிக்கிட்டு அவங்களோட சின்னச்சின்ன கெயினுக்காக பண்ணுறாங்க ஆனால் நம்ம அதை சப்போர்ட் பண்ணாமல் பெரிய பெரிய கம்பெனிக்கே போகிறதுனால அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ்ஸு சில சில ஆஃபர்ஸ்னால் நம்ம அதை பார்த்து நம்ம போயிடுறோம் அதாலையே பெரிய பெரிய தொழில் அதிகமாக போகுது சிறுதொழில்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது